என் வாழ்க்கையில் நடந்த மகிழ்ச்சியான சம்பவம் என் குழந்தைகள் பிறப்பு தான் மூன்று குழந்தைகள் எனக்கு முதல் பெண் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் முதலில் பெண்ணாக பிறக்கணு அப்போ தான் வந்து அப்பாவுக்கு பொறுப்பு வரும் நம்ம குடும்பமும் முன்னேறும்னிட்டு ரெண்டாவது பையனாக வேணுன்னு எதிர்பார்த்தேன் அதேமாதிரி பையனாக தான் பிறந்தது மூன்றாவது குழந்தை வேணாம் வேணுன்னு ரொம்ப இதில் போயிட்டு இருந்தது ஆனால் எதாக இருந்தாலும் ஓகேன்ற மாதிரி எதிர்பார்த்தோம் பொண்ணாக பிறந்தது அதில் இருந்து எங்கள் குடும்பம் வந்து நல்லா முன்னேறி இருக்குது